எனக்கும் டீ வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சால் அது கல பாத்தரத்தை எடுத்து வச்சு பாலூற்றி அது கொதிக்க நல்லா கொதிக்கணும் பால் காஞ்சு கொதிச்சதுக்கப்றம் அதில் வந்து டீ தூள் வந்து தேவையான அளவு போட்டு கொதிக்கவிடணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்றம் நம்ம வந்து சக்கரை கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்தி போட்டோம்னால் அந்த மணமாக இருக்கும் அது ஏலக்காய் டீ ஆச்சு இப்போ நம்ம ஏலக்காய் வேண்டானால் இஞ்சி போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் வைப்போம்